நாங்கள் வந்து கலாச்சாரமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னால் கிறிஸ்மஸ் நியூ இயர் தீபாவளியெலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளின்னால் பலகாரம் ஸ்வீட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி புது துணி எடுக்கிறது அது மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் கேக்கு அப்பயும் புதுசாக ட்ரெஸெல்லாம் எடுக்கிறது கோயிலுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறது அதமாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி கலாச்சார நிகழ்வுன்னால் மற்றபடி அக்கம் பக்கத்தில் ஏதாவது அந்த ரம்ஜான் அந்த மாதிரி ஏதாவது கொண்டாடுனாங்கன்னால் அந்த மாதிரி அவங்கக்கூட கலந்துக்கிறது அது மாதிரி நிகழ்வுகள் தான் கலாச்சார பண்டிகையாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி அந்தந்த நிகழ்வுகள்ல அந்தந்த கலாச்சார பண்டிகையில என்னென்ன அந்த அந்த நேரத்துக்கு என்னென்ன ஸ்வீட்டு என்னென்ன பலகாரம் அது மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்களும் செய்வோம் அது மாதிரி தான் கலாச்சார பண்டிகை எல்லாம் போய்கிட்ருக்கு